இப்போ நான் பயன்படுத்துறதில் வந்துட்டு ஒரு தரமான ஒரு செய்தி அப்படின் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒலி புத்தகங்கள் இப்போ முன்னோக்கில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதை ஒரு ஆசிரியர் வந்துட்டு இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதினார் இவர் தான் இயற்றினார் இவர் தான் இந்த புத்தகத்தை வந்து வழி நடத்தி முடி முடிவுரை கொடுத்தாரு அப்படின் சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற ஆசிரியர் தான் வந்துட்டு அந்த ஆசிரியர் இருந்தால் தான் அந்த புத்தகத்தை வந்து நிறையா பேர் வாங்குவாங்க சரிங்களா அப்படி வா இப்போ வந்துட்டு ஒரு ஒலி புத்தகங்கமாக வந்துட்டு நம்ம இணைய வழியாக வந்துட்டு நம்ம வெளியிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா புத்தகத்தின் என்ன புத்தகம் அது எந்த மாதிரியான கருத்தை வந்து வெளியிடுது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர் அதை கேட்க ஆரம்மிப்பாங்க இப்போ முன்னையெல்லாம் வந்து புத்தகம் வாசிக்கிறதுக்கு வந்து நேரம் நிறையா இருந்துச்சி இப்போ இருக்கற வழி முறையிலேயோ இப்போ இருக்கற காலக்கட்டத்துலேயோ வந்துட்டு புத்தகம் வாசிக்கும் நேரம் வந்து நிறையா பேற்றுக்கு கம்மியாக இருக்குது அப்படி கம்மியாக இருக்கும் போது நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த ஒலி புத்தகங்கள் இந்த ஒலி புத்தகம் மூலிமா என்ன பண்ண ஆகும் அப்படின்னா நம்ம வேணுங்கிற அப்போலாம் வந்துட்டு அதை வந்து கேட்டுக்கலாம் இப்போ இருக்கிற நிறையா பேற்றுக்கு என்ன அப்படின்னா கேட்க்கும் திறனும் கவனிக்கும் திறனும் கம்மியாக இருக்குது இது மூலிமா அதெலாம் வந்து மேம்படும் இப்போ ஒரு மாணவர் கல்வியில் இருக்காரோ இல்லை பள்ளியில் இருக்கார்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு ஆசிரியர் நடத்துகிறத வந்து ஒரு பாடத்தை வந்துட்டு அவர் வந்து உள்வாங்கி அதை புரிஞ்சிக்கணும் அப்படி உள்வாங்கிறதுக்கு என்ன வேணும் கேட்கும் திறன் வேணும் அது புரிஞ்சுக்கிற திறன் வேணும் முதலில் வந்து அவருக்கு சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் கேட்கும் திறன் இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் ஒரு மாணவனால் இப்போ வந்துட்டு முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்க புத்தகம் வாசிக்கிறது மூலிமா வந்துட்டு அதை புரிஞ்சிப்பாங்க இப்போ புத்தகம் வாசிக்கிறதே கம்மியாக இருக்குது புத்தகம் வாசிக்க கைபேசி எடுத்துட்டு இணையம் வழியாக வந்துட்டு கற்றுக்கிறேன்ட்டு போகிறாங்க அங்கேயும் என்ன இருக்குது புத்தகத்தில் இருக்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒலிப்பதிவாகவோ இல்லை வந்து ஒலி புத்தகங்களாகவோ அப்படிதான் வந்து வெளியிடுறாங்க அப்படி வெளியிடும் போது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கேட்கும் திறன் ஒரு ஒரு மாணவனுடைய கேட்கும் திறன் ஒரு ஒரு நகரத்தில் உள்ளவரோ ஒரு கிராமத்தில் உள்ளவரோ கேட்கும் திறன் இதையே எடு ஒலிப்பெருக்கி எடுத்துக்கோங்களேன் அப்படி எடுக்கும் அவங்க எங்கேயோ இருந்து அதை வந்து ஒலியை அனுப்பி இவங்களுக்கு வந்து குரலாக கேட்கிறது கேட்கும் திறன் அதிகமாகவும் இந்த ஒலி புத்தகங்களின் நன்மையை வந்துட்டு கேட்கும் திறன் அதிகமாகவும் அதே மாதிரி நமக்கு நேரத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் நீங்கள் புத்தகத்தை எடுத்து இல்லை நீங்கள் ஒரு புத்தகம் வாங்க போகிறிங்களோ அதை போய் தொலவி எடுத்து அதை யாரு எந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு அது எப்படிப்பட்ட புக்கு எவ்வளோ வந்துட்டு விட்டுருக்கு அது எந் புத்தகம் வாசிப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அது எந்த மாதிரியான கருத்தை வந்து வெளியிடுது அதெல்லாம் தெரிஞ்சி நீங்கள் அதை வாங்கி படித்து என்றைக்கி முடிப்பிங்க அது முடிக்க முடியல்லையா ஸோ அதனால என்ன பண்ணுன்னா இந்த ஒலி புத்தகங்கள் இந்த இணையம் வழியாக வந்துட்டு பதிவிறக்கம் செய்து நம்ம வந்து கேட்கலாம் இல்லைன்னா வந்து இணையம் வழியாகவே அது கேட்கலாம் நம்ம இதனான நன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரம் மிச்சமாகும் நீங்கள் வேணுங்கிறப்பெல்லாம் கேட்டுக்கலாம் எப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா இருக்கீங்களோ அப்போலாம் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டுங்காம அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு புத்தகத்தை போயி தொலவ தேவை இல்லை உங்களுக்கு வந்துட்டு இப்போ எந்த மாதிரியான புக்கும் இப்போ நான் வந்து வரலாறு பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வரலாறுன் டைப் சும்மா வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படினாலே அது வரலாறு பற்றி தெரிஞ்சிரும் வரலாறு என்ன பற்றி என்னென்ன புக்கு என்னென்ன புத்தகங்கள் இருக்கு யாரு எழுதியிருக்கா அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிரும் அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு நூலகமாக போய் தொலவ தேவை இல்லை இப்போ உங்களுக்கு புத்தகம் வாங்க காசு இல்லை அப்படிங்கிற அந்த அந்த பட்சத்தில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை ஒலி புத்தகங்கள் வந்துட்டு அதுக்கு அதில் மாற்று ப மாற்று வழியாக இருக்கும் ஏன்னா நிறையா புத்தகம் ஒலிப்புத்தகங்கள் வந்து இலவசமாகவே இணையதளம் வ இணையத்தில் இருக்குது அப்படி இருக்கும் போது என்ன பண்ணலாம் அதை பதிவிறக்கம் செய்து அதை கேட்கலாம் அது ரெண்டுக்கும் அதை பார்த்து படிக்கிறீங்க அதே மாதிரி இதை வந்து கேட்குறீங்க கேட்கும் திறன் அதிகம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குறைவாக இருக்கும் என்ன அப்படின்னா பார்த்து படிக்கும் திறன் வந்து நிறையா பேற்றுக்கு குறைஞ்சி போயிரும் இப்போ எல்லாம் வந்து கைபேசியை எடுத்துட்டு எல்லாம் அதுலேயே போறதுனால் எல்லாம் கேட்டுக்கிறாங்களே தவிர பார்த்து படிக்கும் திறன் அதிகமாக புத்தகத்தை எடுத்து பார்த்து படித்து புரிஞ்சிக்கின்ற திறன் அதிகமாக இருக் கம்மியாக இருக்குது அப்படி கம் கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும் பிற்காலத்தில் வந்துட்டு ஒரு பள்ளியில் இருந்து கல்லூரி செல்லும் மாணவனோ இல்லை கல்லூரியில் இருந்து நிறுவனத்துக்கும் செல்லும் வேலையாளோ வந்துட்டு அது ஒரு நிறுவனம் எப்படி நடக்குது அந்த நிறுவனத்தின் தன்மை என்ன சுற்றுசூழல் என்னனென்று சொல்லிட்டு ஒரு புத்தகமாக கொடுத்தாங்க இதை படித்து தெரிஞ்சிக்கோ அப்படின் கொடுத்தாங்க அப்படின்னா உனக்கு எப்படி உக்காந்து படிக்கும் பொறுமை உள்ளதாகும் அவனுக்கு அவனுக்கு பொறுமையே இருக்காது உட்காந்து படிக்கிறதுக்கு அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவான் இதை எடுத்து இணையதளத்தில் போடு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு போவான் படிக்கும் திறன் அதை படித்து புரிஞ்சிக்கணும் அவன் அப்போதான் அவனுக்கு வந்துட்டு கவனிக்கும் திறன் அதிகமாகும் அது கவனித்து உள்வாங்கும் திறன் அதிகமாகும் புரிஞ்சிக்கின்ற தன்மை அவனுக்கு அதிகமாகும் ஸோ இப்படில்லாம் இருக்கும் போது வந்துட்டு ஒலி புத்தகங்களில் வந்துட்டு ஒரு நல்லது நல்லது தான் நான் அதை எதுவும் சொல்லல நல்லது தான் அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு நல் மொழியாக எடுத்து புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஒலி புத்தகங்களாக படிக்கும் போது நமக்கு கேட்கும் திறன் உள்வாங்கும் திறன் புரிந்துகொள்ளும் திறன் அதிகமாகிறனால ஒலி புத்தகம் வந்துட்டு நல்ல மாற்றொலியாக இருக்கும் புத்தகங்களுக்கு பதிலாக